பண்டிகை நாட்களில் வந்து கடவுள் சிலையை செஞ்சிருக்கிறோமான்னு கேட்டால் வந்து செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக எந்த பண்டிகைக்கு எந்த சிலை செஞ்சிருக்கோம்னால் வந்து கணபதி செஞ்சிருக்கேன் நான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு விநாயகரை செய்யனுன்ட்டு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு அந்த ஆசை எதனால் வந்துச்சுன்னா வந்து இந்த மண்ணில் வந்து விநாயகர் செய்வாங்கள் இல்லைங்களா அந்தமாதிரி இந்த அச்சு வச்சு செய்கிற கடைங்கலெல்லாம் நான் வந்து நான் பார்த்துருக்கேன் அதை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசையாயிருக்கும் இந்தமாதிரி பண்ணனும்னு ஆனால் வந்து நம்மகிட்ட அந்தமாதிரி அச்சு வந்து இருக்காது இல்லைங்களா அதனால் வந்து நானாகவே வந்து அந்த மண் மட்டும் அவங்ககிட்ட கேட்டு இது கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மண் மட்டும் எனக்கு தேவையான அளவுக்கு அவங்ககிட்ட நான் கேட்டு வாங்கிட்டு வருவேன் அவங்களும் வந்து இது வந்து நான் அமௌ நா காசு ஏதாவது கொடுத்தன்னா வந்து இல்லைம்மா இல்லை வேண்டாம் வச்சுக்கோங்க சாமி தானே செய்யிறீங்க பரவாயில்ல நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அது வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வந்து தண்ணிர் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்த கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி வந்து கலந்து கலந்து அந்த விநாயகரை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றத வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு பார்த்துட்டு அதை வந்து நான் செய்ய ஆரம்மிச்சேன் ஃபஸ்ட்டு வந்து நான் குட்டியாக வந்து உருண்டை மாதிரி எடுத்து வந்து தலைக்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் அதை விட பெருசாக கொஞ்சம் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா விநாயகருக்கு அதை வந்து நான் கொஞ்சம் அதனால் வந்து அந்த பகுதியை வந்து நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன் அப்பறமாக வந்து இந்த கை கைக்கு வந்து கொஞ்சம் மெல்லிசாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ரெண்டு கைக்கும் அப்புறம் காலுக்கு கையைவிட கொஞ்சம் பெருசாக நான் எடுத்துக்கிட்டேன் அந்தமாதிரி எடுத்துக்கிறதால வந்து கொஞ்சம் கைக்கும் காலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அப்படின்றதால இன்னொன்று வந்து பார்க்கும்போது நம்ம காலை கொஞ்சம் மடக்கி இந்த கால் கொஞ்சம் நீட்டினாமாதிரி அந்தமாதிரி பண்ணுனால் வந்து கொஞ்சம் உட்காந்துட்ருக்க மாதிரி கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா அழகாயிருக்கும் அப்படின்றமாதிரி நான் வந்து அந்தமாதிரி ஒரு சிலையை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு அப்புறமா வந்து இந்த ஃபோ ஃபோட்டோவை பார்த்து பார்த்து நான் செய்யும்போது வந்து நான் ஃபஸ்ட்டு மூஞ்சியில் இருக்கற கண்ணு மூக்கு காது அந்தமாதிரி நான் எதுவும் செய்யலை இந்த ஃபஸ்ட்டு இந்த உருவத்துக்கு மட்டும் அங்கங்கே ஒன்று ஒன்று மட்டும் செஞ்சேன் இது செஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த விரல்கள் இந்த விரல்களில் வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை குட்டிக்குட்டியாக மெல்லிசா அந்தமாதிரி பண்ணி இந்த விரல்களெலாம் நான் பண்ணினேன் அடுத்து என்ன பண்ணேன்னா வந்து இந்த காதுப்பகுதி வந்து ரொம்ப பெருசாயிருக்கும் இல்லைங்களா அதேமாதிரி இந்த காது கொஞ்சம் ரொம்ப தட்டையாக பெருசாக அந்தமாதிரி நல்லாயிருக்கும் இல்லைங்களா பார்க்குறதுக்கு அதேமாதிரி பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்த கையாலேயே வந்து கொஞ்சம் மண் களிமண் எடுத்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அதை கொஞ்சம் அதோடய வடிவம் எப்படியிருக்குமோ அந்தமாதிரி இந்த குச்சியில் வந்து வடிவமைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நான் அதை கட் பண்ணி எடுக்கும்போது வந்து அதனோடய வடிவம் வந்து எனக்கு வந்துடுச்சு காதுப்பகுதி வந்து நல்லா எனக்கு கெடைச்சிச்சி எனக்கு வந்து இந்த காதுப்பகுதி ரொம்ப பிடிச்சிச்சி ஏன்னா வந்து அது வந்து அந்த படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்ததால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி காதுப்பகுதி அப்புறம் இந்த தந்தம் அதெல்லாம் வந்து செய்யணும் இல்லைங்களா அது வந்து மூஞ்சியிலருந்து ஸ்டார்ட் பண்ணனும் இல்லைங்களா அதெல்லாமே வந்து அது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் ஏன்னால் அதில் கொஞ்சம் தண்ணிர் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து அதுலேயே கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அதை கலந்து அதுக்கப்புறம் இந்த தந்தம் தும்பிக்கை அதெல்லாமே நான் செஞ்சேன் அதில் வந்து ஒரு பகுதியில் ஒரு தந்தம் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் இன்னொரு பகுதியில் இருக்கிற ஒரு தந்தம் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும் அந்தமாதிரி பண்ணினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் உடஞ்சமாரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து உடஞ்சமாதிரியும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நீளமான ஒரு ஷார்ப்பாக ஒரு பகுதி வரணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த தந்தம் பண்ணினேன் அதுக்கப்புறமா வந்து உருவமெலாம் ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு குச்சி மாதிரி எடுத்து அதனுடைய வடிவமெலாம் செய்வோம் இல்லைங்களா இந்த கால் விரலெல்லாம் தெரிகிற மாதிரி கைவிரல் தெரிகிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த போட்டுட்டிருக்க ஒரு டிரஸ்ஸு அந்தமாதிரி பண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்த குச்சி வச்சு வந்து நல்லா வந்து அதை வடிவமைச்சிவிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை பார்த்து பார்த்து நான் வடிவ வடிவமைச்சிவிட்டேன் அது வடிவ வடிவமைச்சதுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட்டாக தான் நான் வந்து இந்த முகத்துக்கான பகுதிக்கு நான் போனேன் ஏன்னால் வந்து நான் நான் கேள்விபட்டிருக்கேன் இந்தமாதிரி சிலை அப்புறம் இந்த ஓவியம் இந்தமாதிரி வந்து வரையும்போது வந்து கண்ணு வந்து கொடுக்குறது முகத்தில் இருக்கிற பார்ட்ஸெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து லாஸ்ட்டாக தான் தரணும் அப்போதான் அதுக்கான ஒரு அழகு வரும் இல்லைன்னால் வந்து அடுத்து வர பகுதியெல்லாம் வரைகிறதுக்கோ இல்லை செய்கிறதுக்கோ வந்து கஷ்டமாகிடும் அப்படி ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதால் நானும் அதை நம்பிவிட்டு அந்தமாதிரியே தான் நான் பண்ணினேன் நான் அதுக்கப்புறமா அந்த மூஞ்சியில் இருக்க கண் பகுதி அந்த தந்தம் தும்பிக்கை அதெல்லாமே பண்ணி முடிச்சிவிட்டேன் அப்புறம் இந்த நெத்தியில் வந்து அவர் பட்டை போட்டுட்டிருப்பாரு இல்லைங்களா அந்த பட்டை பொட்டு அதெல்லாமே வந்து நானும் வரைஞ்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா வந்து கீழ வந்து ஒரு குட்டி தட்டுமாதிரி செஞ்சேன் தட்டுமாதிரி செஞ்சு அதில் குட்டி குட்டி உருண்டைகள் மாதிரி இந்த லட்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்தமாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த குட்டி குட்டி குட்டி பால் மாதிரி பண்ணி அது மேலே மேலே அடுக்கி வச்சேன் அது ஒரு பக்கம் வச்சிட்டு இந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அந்தமாதிரியான ஒரு விஷயமெலாம் இருக்கில்லைங்களா சாமி கும்பிடும்போது அதனால் அது இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நானே வந்து அந்தமாதிரியும் ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வற்றி ஊதுபற்றி அதெல்லாமே நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அது எல்லாமே செஞ்சேன் நல்லாவே வந்துச்சு இன்னொன்று லாஸ்ட்டாக வந்து விநாயகர் அப்படின்னா வந்து ஒரு மெயினான விஷயம் வந்து விநாயகர் பக்கத்தில் எப்படி வந்து குட்டி சுண்டெலி அந்த எலி அவங்க இருப்பாங்க இல்லைங்களா அதனால் வந்து அந்த எலி இல்லாமல் நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எலி செஞ்சேன் அந்த எலி செய்யும்போது கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து அந்த படத்தை பார்த்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே செஞ்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த தட்டில் இருந்த லட்டு அப்புறம் இந்த வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் ரெண்டு ஒரு ஒரு தட்டுமாதிரி செஞ்சு தனித்தனியாக அது வச்சிட்டேன் அப்புறம் இந்த பக்கமாக வந்து இந்த எலி வந்து இந்த லட்டு எடுத்து சாப்பிடுற மாதிரி கையில் வந்து லட்டு இருக்கிற மாதிரி நான் பண்ணனும் அப்படின்னு நினச்சேன் அது நான் பண்ணினேன் அதுவும் நல்லா வந்துச்சு விநாயகருமே நல்லா அழகாக வந்தார் அதுக்கப்புறம் நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே தான் நான் செஞ்சேன் குட்டியாக செய்யாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அது செய்ய அது செய்யிறப்ப இருந்த ஒரு சந்தோஷத்தைவிட எனக்கு அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முதல்முறையாக பண்ணுற மாதிரியும் இல்லை அது எனக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம இப்படி பண்ணினோமா அப்படின்றது எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கறவங்க அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அங்கே இருக்கறவங்கலாம் வந்து அந்த விநாயகரை வச்சு நாங்கள் வந்து வழிபடலாம்ன்னு அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து இங்கே வீட்டுலேயே வந்து கடையிலெலாம் எதுவுமே வாங்கவே இல்லை இதை வச்சுதான் நாங்கள் எங்கள் வீட்டில் உக்கார வச்சு மாலை அந்தமாதிரி எருக் எருகம்புல் அந்தமாதிரியான மாலை அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் கொழுக்கட்டை அந்தமாதிரிலாம் செஞ்சு சாமி கும்பிடனும் கரும்பு சுண்டல் அந்தமாதிரிலாம் வச்சு சாமி கும்பிட்டோம் நாங்கள் அது அது எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத விஷயம்ன்னா அதுதான் எனக்கு இதுக்கப்புறமும் அதுமாதிரி செஞ்சால் அந்தமாதிரி வருமாங்றது எனக்கு தெரியலை ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்க முடியாது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது நல்லாவே இருந்துச்சு அப்புறம் அந்த களிமண் கொடுத்த அந்த அண்ணன் வந்து எனக்கு கேட்டிருந்தாரு நீங்கள் பண்ணுணீங்கன்னா வந்து அது எப்படி பண்ணுணீங்கன்னு சொல்லி எனக்கு நீங்கள் காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக நான் காட்டுகிறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வந்தேன் நான் அதுக்கப்புறமா நான் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த அண்ணன்கிட்ட சொல்லி அண்ணா நீங்கள் வாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் வரேன்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னவொடனேயே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்செலாம் வந்துட்டார் அந்த அண்ணன் வந்து அம்மா ரொம்ப அருமையாக செஞ்சிருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீ பண்ணினது நீ இது எத்தனாயாவது பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க இந்த விநாயகர் மாதிரி எத்தனாயாவது சிலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைண்ணா நான் இது பண்ணுறது முதல்தடவை இது அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் என்னால் நம்ம முடியலை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லைண்ணா நான் இது வந்து பண்ணுறதே வந்து முதல்தடவை தான் பண்ணுறேன் இது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாகதாண்ணா இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருக்கறவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுக்கெலாம் காரணம் நீங்கள்தாண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் செஞ்சது நீம்மா இதனோடய காரணம் நான்னு எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைண்ணா நீங்கள் நீங்கள் பண்ணுறத நான் வந்து ரெண்டு மூணு டைம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுத்த இந்த களிமண் அந்த மண்ணால்தான் நான் வந்து இன்றைக்கு செஞ்சு என்னோடய சந்தோஷத்துக்கு காரணமே நீங்கள்தாண்ணா ரொம்ப நன்றியண்ணா அப்படின்னு நான் சொன்னேன் இருக்கட்டும் பரவாயில்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க அடுத்த வருஷத்துக்கு வர விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து மண் வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த வருஷம் கொடுத்த மாதிரியே காசெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது நான் இப்போவே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்ட்டாங்க எனக்கு இதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகட்டுமா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாகண்ணா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துவிட்டு போய்ட்டு அவங்கள் வீட்டுலெலாம் காட்டுனதுனால் அவங்க வீட்டில் இருக்கற சின்ன பசங்கலெலாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு திருப்பியும் மறுநாள் வந்து கூட்டிகிட்டு வந்தார் அவங்க அந்த குழந்தைகளும் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு அவங்கள் வீட்டில் இதேமாதிரி நான் செய்யணும்ன்னு சொல்லி அந்த பசங்கலெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த பசங்க வந்து ஓ ஒரு பையன் வந்து ஓ ஒன்றாம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு பொண்ணு வந்து ரெண்டாம் வகுப்பு படிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பசங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நான் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஆனால் இந்த எண்ணம் வந்ததில்லை ஆனால் இதை பார்த்துட்டு அவங்கள் வந்து செய்யணும்ன்னு ஒரு எண்ணம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் சந்தோஷம் அண்ணா சந்தோஷம் அண்ணான்னு சொல்லிவிட்டு சொன்னவொடனேயே அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க அந்த குழந்தைங்க வீட்டில் செஞ்சிருக்காங்க இந்தமாதிரி நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு தூண்டுதலாகவும் இருக்குது செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்கள் ரொம்ப நன்றியண்ணா அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு வந்து இது வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத தருணமாக இருந்துச்சு இது வந்து இந்த தண்ணியில் கரைக்கிறதுக்கே எனக்கு மனசு இல்லை ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் அதை தண்ணியில் கரைக்கனும் அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது ஆனால் நான் வந்து கரைச்சு தானே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து மனசை தேற்றிட்டு அதை நான் கரைக்கிறதுக்கு கொடுத்து விட்டுவிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அது ஆனால் வந்து கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு நினைவு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நினைவாக இருக்குது அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கையால் செஞ்சு அந்தமாதிரி வந்து நம்ம வழிபடும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து சக்தி வந்து அதிகமாக இருக்கணும்ன்னு நான் கேள்விபட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அதுக்கப்புறமா வந்து இந்த அந்த வருஷத்துக்கு அப்புறம் எல்லா வருஷமும் நான் வந்து இந்தமாதிரி தான் நான் செய்யணும் நம்ம கடையில் போய் வாங்கிவிட்டு வராமல் நம்ம கையாலேயே செஞ்சு நம்ம வழிபடனும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து நான் இந்தமாதிரி தான் பண்ணி நாங்கள் வழிபட்டுகிட்ருக்கோம் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது கடவுளோடய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியும் ஒரு எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு என்னோடய கடவுள் சிலை வந்து செஞ்சதுன்னால் இதுதான் இதனோடய அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்